ஆமாம் நான் வந்து நடன ரீல்ஸ்லாம் ரீல்ஸ்லாம் வந்து நிறைய பார்ப்பேன் எனக்கு வந்து நடன ரீல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபோனில் வந்து எப்போதுமே வந்துட்டு யூடூப்பு ஷேர்சேட்டு இதெல்லாம் இதை பற்றியே தான் எப்போதுமே பார்த்துன்னே இருப்பேன் மற்றும் டிவியில் கூட எப்போதுமே நடன ரீல்ஸு இதைப் பற்றி தான் பார்ப்பேன் எங்கள் பிள்ளைங்க கூட ஸ்கூலில் வந்து நடன நிகழ்ச்சிகள்லாம் சேர்ந்துட்டு நிறைய வந்து பரிசுகள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய நடனத்தில் வந்து நல்லா வி விருப்பப்பட்டு சேர்ந்து வந்து நிறைய ஸ்கூலில் வந்து நல்ல பேரு எடுத்துன்னுக்கிறாங்க எனக்கு வந்து பிருந்தா மாஸ்டர் கலா மாஸ்டர் இவங்களலாம் டிவியில் வந்து மானாட மயிலாட வந்து ப்ரோகிராம் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து நான் டெய்லியும் ஃபோன்லேயோ அல்லது டிவிலேயோ டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுவேன் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரோட விஜய் விஜய் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகவா லாரன்சு சிம்பு இவங்க டான்ஸில் வந்து எப்போதுமே நான் டிவியில் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருப்பேன் டெய்லியும் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா டிவியில் பார்ப்பேன் எப்பவுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் எங்கள் பிள்ளைங்க கூட ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்கும் அந்த டான்ஸ் ப்ரோகிராம் வந்து நல்லா விருப்பப்பட்டு பார்ப்பாங்க பிள்ளைங்ளோட வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கிறாங்க டிவியில் வந்து ப்ரோகிராம் எதுவுமே விடமாட்டேன் டான்ஸ் ப்ரோகிராம்ன்னால் பார்க்காம விடமாட்டோம் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்த்துடுவேன்